கண்டிப்பாக ஒரு பெண் நடனம் ஆடுறது இந்த சமூகம் ஆதிரிக்கவே ஆதிரிக்காது ஏன்னா அதுக்குன்னு ஒரு வரைமுறை இவங்களா செட்பு இவங்களா உருவாக்கி வச்சுக்கிறாங்க கல்யாணம் முடியாத வரைக்கும் எண்ணானாலும் ஆடலாம் எங்கனாலும் போகலாம் அதே கல்யாணம் முடிஞ்ச பொம்பளைங்க ஆடுனாங்கன்னா அது அவங்களுக்கு தப்பாக தோணுது இப்போ என்னையே எடுத்துகிட்டீங்கன்னா எனக்கு எல்லாம் நடனம் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வம் உண்டு நான் நிறைய ஆடுவேன் வீட்டில் ஆடிகிட்டே தான் இருப்பேன் என் வீட்டுக்கார் அதுக்கு அனுமதி கொடுத்தாலும் வெளியில உள்ளவங்க இங்கே பார் இவன் பொண்டாட்டி ஆட விட்டு வேடிக்கை பார்க்கான் அப்போ இவன் இப்படி தான் இருப்பான் போல் பொண்டாட்டி ஆட விட்டு சம்பாதிக்கிறான்னு ஏன் வீட்டுக்காருக்கு இதனால் கெட்ட பேர் கிடைக்கி அது மட்டும் இல்லாமல் வாலிப பிள்ளைங்களும் இதெல்லாம் ஆடணும் கல்யாணம் முடிஞ்சவங்க ஆட கூடாதுன்னு அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டுறாங்க இதனால் எங்களோடைய ஆசைகள் எல்லாமே அப்படி குழி தோண்டி புதச்சிக்கிறாங்க ரெண்டாவது நாங்கள் நடனம் மேடை ஏறி நாங்கள் அப்படியே அதை மீறி ஆடுனாலும் எங்களுக்கு வர்ற பேருகள் அவமானங்கள் எல்லாம் ஏகப்பட்டது இவை இத்தனை வே இப்படி ஆடுறா இவ இத்தனை பேரை வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கிராமத்து சைட்ல எல்லாம் பேசுவாங்க அதனால இங்கே ஆடுறது ரொம்ப ரொம்ப கஸ்டம் அதனால வர்ற பின் விளைவுகளையும் சவால்களையும் சமாளிக்கிறதும் ரொம்ப கஸ்டம்